ஹலோ வணக்கம் சார் சார் ஃபாமிஸ் ஸ்கூலுங்களா சார் சார் வணக்கம் சார் என் பொண்ணு நீடாமங்கலத்தில் டென்த்து முடிச்சாங்க அவங்க பேர் வந்து பிரியதர்ஷினி சார் டென்த்தில் வந்து ஃபோர் ஹண்ரடுக்கு ஃபோர் ஹண்ரட் எபோவ் மார்க் சார் ஆ சார் மார்க் வந்து ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் சார் அதான் சார் உங்கள் ஸ்கூலில் நாங்கள் கேட்கும் போது வெளில விசாரிக்கும் பொழுது லெவன்த்து டுவெல்த்துக்கு உங்கள் ஸ்கூல் பெஸ்ட்டாக இருக்கு நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்கனு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க சார் அதான் ஃபீஸ் டீட்டெயில் ஃபர்ஸ்ட் என்ன எதுமாதிரி கோர்ஸ்சஸ் எல்லாம் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்ட்டு தான் சார் கால் பண்ணேன் அவங்க டாக்டர்க்கு படிக்கணுன்னு சொல்லுறாங்க சார்

ஓகே சார்

ஓகே சார் ஓகே சார் ஆ யெஸ் சார் ஓகே சார் இது லெவன்த்துக்கு மட்டுமா சார் இல்லை டுவெல்த்துக்கும் சேர்த்து நீங்கள் ஒன் லேக் சொல்லுறீங்களா சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஓ ஸ்பெஷல் கிளாஸ்லாம் இருக்குமா சார் டைம்மிங் எப்படி இருக்கும் சார் அதுக்கு எல்லாம் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓ ஓகே சார் ஆ சொல்லுங்கள் சார் ஓகே சார் அது சார் ஓ ஓகே சார் இப்போ வந்து எனக்கு என்னென்னா ஸ்டடீஸ் மட்டுமா இல்லை ஸ்போர்ட்ஸ் அதில்லாம் வந்து பிள்ளைங்களை இது பண்ணுவீங்களா சார் சரிங்க சார் ஓகே சார் அப்போ சரிங்க சார் ஓகே சார் ஒரு மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் மாதிரி வந்து நான் அட்மிஷன் போடுகிறேன் சார் ஓகே சார் அப்போ தேங்க் யூ சார்